எஸ் கம் இன் உள்ளே வாங்க ஐடி கார்ட் மிஸ் ஆகிடுச்சா எங்கே போனீங்க எங்கே போட்டீங்க ஐடி கார்டை எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எந்த இயர் ஃபைனல் இயரா இருந்துக்கிட்டு ஐடி கார்டை மிஸ் பண்ணுறீங்க அவ்வளோ லெத்தாஜிக்கல்லாக இருக்கிறீங்களா நீங்க எதுக்கு காலேஜ் பஸ்சில் போகாமல் அவுட் பஸ்சில் போனீங்க சரி ஆஃப் டேவோடு விட்டா காலேஜ் பஸ்சில் போகமாட்டீங்களா எல்லாேருமே காலேஜ் பஸ்சில் தானே போகிறாங்க சரி ஓகே டிரான்ஸ்போர்ட்சில் போய்விட்டு வேறு ஐடி கார்டு அட்மிஷன் போட்டுக்கங்க ஃபைன் உண்டு ஐடி கார்ட் மிஸ் பண்ணீங்கள்லே லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வேறு ஒரு ஐடி கார்டு தருவாங்க டூப்ளிகேட் அது வச்சுக்கோங்க கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் புதுசு வந்தோன்னே டூ ஃபிஃப்டி காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க டூ ஃபிஃப்டி லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துட்டு போங்க இதுக்கப்புறம் காணடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது எல்லாமே தான் உங்கள் நேம் எந்த இயர் எந்த டிபார்ட்மெண்ட் என்ன பர்பஸ்க்காக ஐடி கார்டு மிஸ் பண்ணீங்க எதனால காணடிச்சீங்க இப்போ எதுக்காக வா கேட்குறீங்க அப்படி எல்லாமே எழுதி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சைன் ஒன்று போட்டுவிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் ஒன்று கொடுத்துருங்க என்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் கிளாஸ்சுக்கு போகலாம்